எங்கள் நாமக்கல்னு எடுத்துகிட்டாலே கல்வி காலேஜ் இந்த போன்ற ஸ்கூல் இந்த நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா பேர் போனது நாமக் தமிழ்நாட்டு இதிலே பார்த்தீங்கன்னா நாமக்கல் தான் இது வரைக்கும் தலைசிறந்தது இது நாமக்கல்ல இதில் பார்த்தீங்கன்னா இ கவுர்மெண்ட் காலேஜ் ப்ரைவேட் காலேஜுனு இல்லாமல் எல்லா இதிலையுமே கல்வித்துறை எல்லாம் தரமாக செய்வாங்க ப்ரைவேட்ல பார்த்தீங்கன்னா ஒரு சில இதுக்கு காலேஜுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்கூல் பீஸ் காலேஜ் பீஸெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க ஆனால் கவுர்மெண்ட் ஸ்டா இதெலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி காசே கிடையாது நம்ம வந்து எக்ஸாம் பீஸ் புக் பீஸ் இந்த மாதிரி இது மட்டும் காட்டினா போதும் மற்ற இதில் சிலருக்கு ஃப்ரீயாகவும் இருக்குது சிலருக்கு காசும் இருக்குது